ஏ கம்பெனியில வந்து ஷர்ட்டு தக்கிறோம் பேண்டு தைக்கிறோம் அப்புறம் கோட்டு ஷுட்டு தைக்கிறோம் அதுக்கப்பறமாக வந்து வெளிநாட்டுக்கு எல்லாம் போவுது எங்கள் கம்பெனியில வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் பெண்கள் இருக்கோம் ஒரு ஐந்நூறு ஆறுநூறு பேர் ஆண்கள் இருக்காங்க அதுக்கு வாட்ச்மேன்னு எல்லாம் நல்லாருக்கு எங்கள் கம்பெனி வந்து வெளிநாட்டுக்கு எல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறோம் எங்கள் கம்பெனி வந்து நல்லா இதில் இருக்கு இப்போ காசு அங்கே வந்து எங்களுக்கு தேவையான சம்பளமும் கிடைக்கிது எங்களுக்கு நல்லா வண்டி வசதியும் இருக்கு அதனால் அவன் எங்களை கூட்டுகிட்டு போயிவிட்டு கூட்டு வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே விடுற மாதிரி வசதி பஸ் வசதி எல்லாம் இருக்கு